நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வசிக்கிறேன் இங்கே இங்கே சுற்றுவதற்க்கு கேஆர்பி டேம் மட்டும் சில்ரன்ஸ் பார்க் இருக்கிறது இங்கே அந்தமாதிரி ஹோம்ஸ் ஹோம் ஸ்டே இல் வசதி இல்லை அதுக்கடுத்து ஒசூர் இங்கே பக்கத்தில் ஊர் இருக்கு ஒசூர்லல்லாம் இந்தமாதிரி வசதிகள் உள்ளன அப்புறம் எங்கள் ஒகேனக்கலில் காவேரி அங்கெல்லாம் சுற்றுப்புறத்தில் எல்லாம் இந்தமாதிரி ஹோம் ஸ்டே பண்ணுறதுக்கு வசதிகள் உள்ளது இங்கே ஏதேனும் இங்கே நானும் வ டெல்லிக்கு போன அப்போ அங்கே ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம் ஹோட்டலில் ரூம் எடுத்து இல்லை அங்கெல்லாம் அங்கெல்லாம் நல்லா